ஹலோ ஹலோ மேம் குட் ஈவினிங் மேம் மேம் நான் இன்னைக்கு ஐடி கார்ட் மிஸ் பண்ணிவிட்டேன் மேம் லக்ஷ்மி மேம் ஃபர்ஸ்ட் இயர் இன்னைக்கு மார்னிங் வரும்போது பஸ்ஸில் ஐடி மிஸ் ஆயிட்டு மேம் மேம் இன்னைக்கு செம்ம ரஷ்ஷாக இருந்தது மேம் ஃபங்க்ஷன் டைம்ன்னு வரும்போது மிஸ் ஆயிட்டு மேம் மேம் இன்னைக்கு சம்ம ரஷ்ஷாக இருந்தது மேம் நான் பேக்கில் வச்சுருந்தேன் மேம் காலேஜில் வந்து போட்டுக்கலான்னு வரும் போதே மிஸ் ஆயிட்டு மேம் சாரி மேம் மேம் திரும்பி எப்படி மேம் மேம் திரும்ப அப்ளை பண்ணும் மேம் ஐடிக்கு மேம் வேறு எதாவது டெம்ப்ரவரி ஐடி அதுமாதிரி கிடைக்குமா மேம் மேம் தெரியாமல் மிஸ் பண்ணிட்டன் மேம் எதாவது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க மேம் ஆ ஓகே மேம்

ம் மேம் நியூ ஐடி அப்ளை பண்ண என்ன என்னென்ன ஃபார்ம் மேம் வேணும் ஆ இருக்கு மேம் ஆ ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது எடுத்த ஒரு பிக் இருக்கு மேம் மொபைலில் ம் தெரியும் மேம்

ம் ஓகே மேம் இதெல்லாம் ஜெராக்ஸாக வேணுமா மேம் மார்க்ஷீட்டு ஒரிஜினல் காட்டணுமா ஆ ஓகே மேம் சரி ஓகே மேம் ம் தேங்க் யூ மேம்